நான் என் ஃபோட்டோவை வந்து எப்பவுமே என்னை வந்து அந்த ஸ்டேட்டஸ்ஸு அதில் எங்கெங்கன்னு ஊருக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் எப்பவுமே வைக்கிறது அதை பார்க்கறவங்கள்லாம் என் நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வே இது பண்ணுவாங்க நம்மளை மாதிரியே அவர்களும் சில இதை செய்யணுன்னு ஆசைப்படுவாங்க ஊரில் இந்த மா மரக்கன்றுகள் வைப்பது நண்பர்கள் மூலம் இந்த மாதிரி வேலைகளெலாம் செஞ்சு அவங்க அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ஸு ஃபேஸ் புக்கு எல்லாத்துலேயும் போடுறது அவங்க போடும்போது அவங்க வந்து பார்த்துட்டு நண்பர்கள் வந்து அவங்களும் அவுங்கவங்க ஊரில் அந்த மாதிரி ஒரு இதை செய்கிறதுக்கு இது பண்ணுவாங்க யோசன பண்